மருத்துவ கட்டமைப்பு வந்து சிறப்பாக உள்ளது அதில் சந்தித்து வரும் பிரச்சினைகள் சில காலங்களில் மருந்துகள் சப்ளை இல்லாமையினால அவசர உதவிக்கு உதவி கிடைக்காமயினால் இந்த மாதிரி மருத்துவ பிரச்சினைகள் உண்டாகுது